நான் சின்ன வயசில் ஸ்கூலில் படிக்கிற காலத்தில் ஸ்க் ஸ்போர்ட்ஸுலேலாம் சேர்ந்து ஓடுறதுக்கு பயிற்சி எடுத்துகிட்ருந்தேன் அப்போ நான் ஓடுவதற்கு ஓடும் போது மொதலில் மெதுவாக மெல்ல அப்படியே நடந்து போன மாதிரிக்கு போயிக்கிட்டு அதுக்கப்புறம் அப்படி அப்படியே ஸ்லோவாக ரன்னிங் அப்படியே கொண்டுக்கிட்டு போயி அதுக்கப்பறம் நல்லா ஃபுல்லாவே ரன்னிங் பண்ண ஆரமித்தேன் பண்ணும் போது அதிகப்படியான தண்ணீர் குடிக்காமல் கொஞ்சம் கொஞ்சமாக் தண்ணீரை நம்ம வந்து உட்கொள்ளணும் அதில் வந்து குடிச்சுக்கிட்டு நான் அப்படியே ப்ராக்டிஸ் பண்ணினேன் அந்த ஃப்ராக்டிஸ்ஸு ப பண்ணிக்கிட்டு அதுக்கப்புறம் நாங்கள் ஸ்கௌட்லேலாம் நாங்கள் சேர்ந்துருந்தோம் அந்த ஸ்கௌட்லையும் வந்து இது மாதிரி ஓடுற பயிற்சி எல்லாமே கொடுத்துருக்காங்க அதெல்லாம் நாங்கள் சிறந்த முறையில் சிறப்பாக பண்ணிருக்கிறோம் அதனாலே ஓடுறது எனக்கு ரொம்பப் பிடிக்கும்